மயிலாடுதுறையில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்குப் போகிறதுக்கு வந்து பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு கோவிலுக்குப் போகணும் அதுக்கு வந்து நீங்கள் இரநூறுவா கேட்டீங்க என்கிட்ட வந்து இப்போ ரெண்டாயிரூபா நோட்டாகதான் இருக்கு உங்கக்கிட்டே ரெண்டாயிரரூபாய்க்கி சில்லற இருக்குமா நீங்கள் நான் வந்து இரநூறுபாதான் கொடுக்கணும் பட் நீங்கள் ரெண்டாயிரரூபாய்க்கு சில்லற கொடுக்கணுனா சொல்லி சொல்லுங்கள் இல்லைனா நான் வேற எங்கேயாவது சில்லற வந்து மாத்திவிட்டுதான் வந்து ஆட்டோ எடுத்துக்கணும் ஸோ உங்கக்கிட்ட சில்லற இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள்